இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பொழுதுபோக்குலாம் அதிகமாக இருக்கு பார்க்கு பார்க் இருக்கு தியேட்ர் இருக்கு மால்ஸ் இருக்கு பார்க்கில் வந்து நல்லா நிறையா விளையாடுறமேரி ஃபோ கிரிக்கெட் கோர்ட் இருக்கு செஞ்சி விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலத்து இப்போ யாராவது பழைய காலத்தில் வந்து சுற்றுலாத்தலம் பார்க்கணுன்னா ராஜா ராணி வாழ்ந்த காலம்லாம் பார்க்கணுன்னா செஞ்சி கோட்டை ராஜா கோட்டை இருக்கு ராணி கோட்டை ரெண்டு இருக்கு அங்கேயும் பார்க்குலாம் இருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம் அதே மேரி விழுப்புரத்தில் வந்து மாலு கலர்ஸில் வந்து மஹாலக்ஷ்மி பிளாசான்னு சொல்லிவிட்டு அது உள்ளே தியேட்டர் இருக்கு எல்லாமே வந்து நுழைவு நுழைவுவாயில் கட்டணம் வந்து உண்டு எப்போயுமே உண்டு செஞ்சியில மட்டும் ராஜாகோட்டைக்கு வந்து மட்டும் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம மட்டும் இல்லை ஏன்னா எள் வெள்ளிகிழம வந்து அவர் இறந்த நாள்ன்னு சொல்லிவிட்டு வெள்ளிக் கிழம ஒரு ஒரு வெள்ளிக் கிழமையும் அவர் இறந்த நாள் வந்து வெள்ளிக் கிழம அதனால் வெள்ளிக் கிழம மட்டும் தான் இல்லை மற்ற நாளில் வந்து நுழைவு கட்டணம் எல்லாத்துலயுமே உண்டு எல்லாமே இருக்கு